நான் நல்லாவே சமைப்பேன் டீ எப்படி போடணுன்னால் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல பால் நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு பாதி பாதி அளவு அதில் பாதி அளவு தண்ணி எடுத்துகிட்டு பாலை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி அது பொங்கி வந்ததுக்கப்புறம் டீத்தூள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கர போட்டுவிட்டு இஞ்சி நம்ம கொஞ்சம் முன்னாடியே நசுக்கி வச்சுருக்குணும் அந்த இஞ்சியும் அதில் கொதிக்கும் போது போட்டிருணும் அது கொதித்து அந்த டீத்தூளோடய சாயமெலாம் டீயில் இறங்குனதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வடிக்கட்டிடணும் அவ்வளோதான்